சிரமத்துக்கு பாதுகாப்பு வசதியான பயணம் வந்து எல்லாரும் காரில் தான் போவோம் நாங்களெலாம் எங்கள் ஆறு காரில் போகிறோம்மா தான் ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து ஆறு காரில் போவோம் எல்லாம் பசங்களோடு சேர்ந்து எங்க பெரிய பிக் ஃபே எங்களுக்கு பெரிய ஃபேமிலி மொத்தம் பன்னண்டு குடும்பம் இருக்கு எல்லாம் சேர்ந்து ஆறு ஆறு காரில் போவோம் ஆறு காரில் போகும்போது போகிற வழியில பசங்கள் கூட ஜாலியாக ஒரு காருக்கு பின்னாடி ஒரு கார் போகிறதுனால எல்லாம் ஸ் ஃபா சேஃபாகவும் இருக்கும் ஒரு ஒரு காருக்கு பின்னாடியும் போகிறனால ஒரு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறனால எல்லாம் பார்த்துட்டு பின்னாடி இருக்கறவங்க வராங்களானு சொல்லிட்டு பாதுகாப்பாக ஒருத்தர் போவோம் பசங்கள் கூட போகிறனால நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக அந்தாச்சரி எல்லாம் விளையாடிகிட்டு போவோம் போய் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல உக்கார்ந்து சாப்பிடுவோம் செய்வோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம் அதில் சந்தோஷமாக போய்ட்டு சந்தோஷமாக வருவோம் எந்த சிரமமும் இருக்காது வ கார் வந்து எல்லாருமே செல்ஃப் ட்ரைவ் பண்றதுனால எந்த வெளி ஆளும் வராததுனால எல்லாம் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரோம்